நான் ஒரு நாள் ஒரு பைக் ரைடு போனேன் அந்த பைக் ரைடில் வந்து நிறையா இடத்துல சுற்றி பார்த்துட்டு போனேன் தமிழ்நாடு ஃபுல்லாவுமே ரவுண்டு அடிச்சேன் அந்த இடத்துல வந்து நான் கிளம்பும் போதே அம்மா கிட்ட பாய் சொல்லிட்டு பாப்பா எல்லாருட்டையும் பாய் சொல்லிட்டு நல்ல படியாக ஜாலியாக கிளம்புனேன் பசங்களோட ஒரு எட்டு பேர் போனோம் போகும் பொழுது மயிலாடுதுறை வழியாக தான் போனோம் மயிலாடுதுறைலருந்து நேராக போய் சிதம்பரம் அப்படியே போனோம் நல்லா மயிலாடுதுறையிலயே ஒரு எக்ஸ்பரான நல்ல டிராவல்ஸ்ஸு அதுக்கப்புறம் அந்த ஒரு பைபாஸில் போகும் போது சிதம்பரம் போகும் போது நல்லா அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு கோயில் பேர் தெரியலை ஆனால் அந்த கோயில்லருந்து ஜாலியாக பேசுனோம் ஜாலியாக விளாண்டோம் நல்லா ஒரு மறக்க முடியாத இருந்தோம் எல்லாம் கிளாஸ்மெட்ஸ் தான் எல்லாரும் அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிதம்பரம்லாம் தாண்டி நேராக போனோம் பாண்டிச்சேரி சைடு போனோம் பாண்டிச்சேரியில எல்லா இடங்களும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ ஃபுல்லாக தான் இருந்துச்சு எல்லாம் கூலண்டான இடம் பியூட்டிஃபுல் இடமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதே மாதிரி பாண்டிச்சேரியிலருந்து நேராக விழுப்புரம் போனோம் விழுப்புரத்துலருந்து அப்படியே சுற்றுனோம் திரும்ப சென்னை சென்னையில போனோம் நிறையா சின்ன வேளாங்கண்ணி அந்தமாதிரி இடங்கள்லாம் நிறைய சுற்றுனோம் திரும்ப அப்படியே அவுட்ரு திரும்ப கு நேராக கிருஷ்ணகிரி தர்மபுரி ஒசூரு இந்தமாதிரிலாம் நிறைய போனோம் அங்கேல்லாம் போனப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதெலாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோரானதாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக பார்த்தோம் ஒசூரில் படம்லாம் நல்லா பார்த்துட்டு திரும்ப நல்லா சுற்றி வந்தோம் அதேமாதிரி திரும்பவும் அப்படியே வந்து கரூர் ஈரோடு அதேமாதிரி கோயமுத்தூர் உதயமண்டலம் இதமாதிரி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு நல்ல படியாக கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம் அப்படியே சுற்றி திரும்பவும் நீலகிரிலாம் போனோம் நீலகிரி போயிட்டு அங்கே ஒரு ஜாலியான மூமெண்ட்டு திரும்ப அப்படியே சுற்றி வந்தோம் திருப்பி வரப்போ கேரளா பார்ட்ரு இந்த செக் போஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா சுற்றி வந்தோம் திரும்பவும் நேராக வந்தோம் கன்னியாகுமரி போனோம் திருவள்ளுவர் சிலைய பார்த்து அங்கே ஜாலியாக உட்காந்துட்டு நல்ல படியாக ஜாலியாக விளையாண்டுட்டு போட்டோ எடுத்து நல்லா பியூட்டிஃபுல்லாக எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிடுட்டு நல்லா சுற்றி பார்த்தோம் திரும்ப கன்னியாகுமரியிலருந்து திரும்பவும் இங்கேருந்து ஸ்ரீலங் ஸ்ரீலங்கா சைடு அந்த ராமேஸ்வரம் அங்கலாம் போயிவிட்டு பார்த்துட்டு ப பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சுற்றி வந்தோம் அதமாதிரி எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப ஃபுல்லாக வந்து தேனி திருநெல்வேலி இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிவிட்டு மொத்த டோட்டல் தமிழ்நாடே சுற்றி பார்த்தோம் அடுத்து அதுக்கப்புறம் எங்கள் ஊர் திருவாரூர் தேர் பார்க்க வந்தோம் தேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றுனோம் திரும்ப குளத்துல குளிச்சோம் இந்த மாதிரி நிறையா இடத்துக்குலாம் போனோம் தமிழ்நாடு டோட்டல் தமிழ்நாடுலையும் நாங்கள் ஜாலியாக சுற்றுனோம் எங்களுக்கு பிடிச்ச இடமா எல்லா இடமும் அமைஞ்சிது டோட்டல் தமிழ் நாட்டுலயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா திருவாரூர் தான் வேறு எந்த இடமும் எங்களுக்கு பிடிக்காது அதேமாதிரி இங்கருந்து போனோம் திரும்பவும் வேளாங்கண்ணி போனோம் வேளாங்கண்ணி அது ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான இடம் தான் ஆனால் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீச்சு கோயிலு காற்று அது மாதிரி அது ஃபெஸ்டிவெல் டைம்க்குலாம் ரொம்ப ஜாலியாகருக்கும் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மூமென்ட்டை நான் மறக்க மாட்டேன் பசங்களோட போனா எட்டு பேர் போனோம் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ்